எங்கள் பகுதியில்

கடலை போன்ற விஷியங்கள் கிடைக்கும் இதிலிருந்து நாம் சுத்தமான எண்ணெயை பிரித்தெடுத்து அதை வியாபார ஸ்தலங்களுக்கு கொண்டு செல்வதற்கு பயன்படும் மேலும் இந்த வ கிராமங்களில் விளைவிக்க கூடிய இந்த பணப்பயிர்கள் இந்த பணப்பயிர்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற அருகில் இருக்கிற ஒரு நகரங்களுக்கு மூட்டையாக எடுத்து செல்வார்கள் அங்கு வந்து இதனுடைய விலைமதிப்புகள் வந்து குறைப்பார்கள் இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த பயிர்கள் எல்லாம் சில இடங்களில் செயற்கையாக பயன்படுத்துவார்கள் அப்படி அந்த செயற்கையாக இல்லாமல் இயற்கையாக விளைவிக்கப்பட்ட அந்த பணப்பயிர்களுக்கு எப்பொழுதுமே வணிகரீதியாக மா மார்க்கெட்டில் வந்து நல்ல வேல்யூ இருக்கிறது அதனால் இந்த வணிக நடைவடிக்கைகளில் பயன்படுத்தப்பட்ட இந்த கிராமங்களில் இருந்து விளைவிக்கப்பட்ட உற்பத்தி பட் செய்யப்பட்ட பொருட்கள் நல்ல விலைக்கு விற்பதற்கு பயன்படும் எனவே கிராமங்களில் இருக்கிற அந்த இயற்கையான பொருட்களுக்கு தான் அதிக மகத்துவம் இருக்கிறதாக நான் உணருகிறேன்